அலோ நாங்கள் வந்து உங்களை கேப் புக் பண்ணியிருந்தேங்க ஆனால் நீங்கள் சரியான நேரத்துக்கு வராதனால் வேறு ஒரு டிரைவரை இதுன்னுட்டேங்க அவங்க பேர் விக்ரம் அதனால் நீங்கள் ஏன் சரியான நேரத்துக்கு வராதனால் தானே நாங்கள் வேறு ஒருத்தரை பிடிச்சோங்க நீங்கள் ஒழுங்காக இது பண்ணிருந்தால் நாங்கள் ஏன் அவங்களுக்கு கேப் புக் பண்ண போகிறோம்ங்க